ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஆ மாத்திடலாங்க சார் அப்படிங்களா சார் என்ன மாதிரி டயர் சார் நீங்கள் எதிர்பார்க்கறீங்க சார் இப்போ எம்ஆர்எஃப்ன்னு ஒன்று கம்பெனி நல்லாயிருக்கு சார் எல்லோரும் அது தான் வாங்குகிறாங்க உங்களுக்கு அதே போட்டுடறேன் பார்த்துக்குலாம் சார் சார் ஒரு வீலுக்கு வந்து ஐயாயர்ரூபா வருது சார் சரிங்களா சார் நாலு வீலு வந்து இருபதாயிரம் சார் ப்ளஸ்ஸு ஒர்க்கிங் ஜ அலாய்ங்க் மாற்றுறதுக்கு மூவாயர்ரூபா ஆகும் சார் அப்புறம் லேபர் சார்ஜு ஒரு மூவாயிரம் ஆகும் சார் நான் உங்களுக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொறச்சு பண்ணித் தந்துடறேன் சார் மொ மொத்தமாக இருபத்தஞ்சாயரத்துக்கிட்ட வருது சார்

ஆ சரிங்க சார் இன்றைக்கி நைட்டு வந் அதுதான் இன்றைக்கி நீங்கள் நைட்டு வந்து கொடுங்க சார் காலைல மார்னிங்கு சீக்கிரமா முடிஞ்சுட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடறேன் சார் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் முடிச்சிடலாம் சட்டுன்னு முடிச்சிடலாம் சார் ம் நீங்கள் ஜீப்பே பண்ணிணாலும் சரி கேஷாக கொடுத்தாலும் ஓகே சார் ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் முன் முன்னாடி கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் அட்வான்ஸாக கொடுத்துருங்க சார் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக் கிட்டத்தட்ட அட்வான்ஸ் கொடுங்க ஏன்னால் இப்போ பொருளெலாம் வாங்கணுமுல்ல சார் அதனாலே அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுத்துருங்க நான் மற்றதெல்லாம் முடித்ததுக்கப்பறம் வாங்கிக்கிறேன் சார் ஆ ஓகே சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்